இந்திய வேலை வாய்ப்புச் சந்தை வந்து எந்த நிலையில் இருக்குன்னால் இப்போ வந்து பெண்கள் எல்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய சவால்கள் எல்லாம் எதிர்கொள்ள வருது இப்போ வந்து பெண்களுக்கு வந்து ஒரு சில டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க்கு முடிக்கணுன்னு தான் அவங்க நினைப்பாங்க அந்தக் காலத்தில் எல்லாம் ஆண்களுக்கு ஆண்களுக்கு மட்டும் தான் வேலை வாய்ப்பு இருந்துச்சு இப்போது வந்து பெண்களும் அதுக்கு ஆணுக்கு நிகர் பெண் அந்த மாதிரி வந்துட்டுதுனால இப்போ பெண்களுக்கும் நிறைய அவங்க நிறைய எக்ஸாம்ஸில் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி நீட்டு டெட்டு ஜி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுறாங்க ஆணுக்கு நிகராக பெண் இருக்கறதுனால் இப்போது வந்து ஆண்கள் எல்லாம் வீ வீட்டில் இருக்குறாங்க ஒரு சில ஆண்கள் படித்தும் அதுக்கு தேவையான வே வேலை வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் இருக்காங்க ஆனால் பெண்கள் வந்து எல்லா நிலத் எல்லா இதுலேயும் சாதிக்கணுன்றதுக்காக வந்து அவங்க வந்து முன்னேற்றம் அடைகிறாங்க அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ஓலா கம்பெனி டெல்டா கம்பெனி அவங்க எல்லாம் வந்து பெண்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய கம்பெனிஸிலலாம் பெண்கள் வந்து சாதித்திருக்காங்க அதனால வந்து ஆண்களுக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு இல்லை அதனால இந்தியாவில் வந்து பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருந்தனால் வந்து ஆண்களுக்கு வந்து கம்மியாக கம்மியாக இருக்குது அந்தக் காலத்தில் அந்த மாதிரி இருந்தது இல்லைல அ அந்தக் காலத்தில் வந்து பெண்களை வந்து வீட்டில் தான் இருப்பாங்க படித்து கூட வீட்டில் தான் இருப்பாங்க அ அதனால் தான் அவங்களுக்கு வீட்டில் நிறைய துன்பங்கள் அப்புறம் நிறைய சவால்கள் எல்லாம் வந்ததுனால் வந்து இப்போது இந் இப் இந்தக் காலத்தில் இருக்கற பெண்கள் வந்து சாதிக்கணும் ஆணுக்கு வ ஆணினால மட்டும் முடியாது பெண்ணாலேயும் எல்லாமே முடியும் அதனால் நிறைய சவால்களை எதிர்கொள்கிறதுக்காக வந்து பெண்கள் வந்து வேலை வாய்ப்புக்குள்ளே வராங்க